எங்கள் ஊரில் வந்து அழகான ஒரு ஆறு இருக்குது எங்கள் ஊரை சுற்றியுமே அந்த தண்ணி வந்து போய்ட்டிருக்கும் கொஞ்சம் நாளுக்கு முன்னாடி பார்த்திங்கனா ரொம்ப மழை பெஞ்சனால பில்லூர் டேம்லெலாம் தண்ணி நிறைஞ்சி ரொம்ப அதிகமாக வந்து ஊருக்குள்ளேலாம் வர்றதுக்கு ஆரம்பித்திருச்சு என்ன பண்றதுனு தெரியாமல் எங்கள் ஊருக்குள்ளே வர்றதுக்கு வழியும் ஒன்று தான் இருக்குது போகிறக்கு ஒரே வழி தான் வந்து போகிறதுக்கும் என்ன பண்ணுறது ஃபுல்லாக தண்ணி வந்தனால் உள்ளேயும் போக முடியாது வெளியும் திங்ஸ் எதுவுமே நம்ம கொண்டு வாங்கிட்டு வர முடியாது மெயின் ரோட்டுக்கு போனால் தான் நமக்கு வேணும்கிற திங்ஸ் எல்லாமே நம்ம வாங்க முடியும் ரொம்ப தண்ணி வந்ததனால் நம்மனால் வந்து வெளியே சுத்தமாக போகவே முடியாது அப்படி வந்து இருக்கும் போது இந்த கோழி ஆடு மாடு எல்லாமே தண்ணியில் அடிச்சுட்டு போகிறக்கு ஆரம்பிச்சிருச்சு ரொம்ப ஜாஸ்தியாக வந்ததனால இந்தமாதிரி ஆயிடுச்சு நமக்கு இந்தமாரி செய்தி வந்து யாருமே பெரிசா வந்து எங்கள்கிட்ட எதுவுமே கேட்கல ஏதும் எடுக்கலை எந்த ஹெல்ப்புமே யாரும் எங்களுக்கு பண்ணல நாங்களே தான் வந்து ஒரு பத்து நாள் கணக்கில் வந்து நாங்களே ஊருக்குள்ளேயே தான் இருந்தோம் சாப்பாடு தண்ணி எல்லாமே கொஞ்சம் நல்லா சாப்பிட முடியாமல் வீட்டுக்குள்ளே அந்தமாதிரிலாம் தண்ணி வந்துருந்துச்சு என்ன பண்ணுறதுனு தெரியாமல் நாங்களும் ஒரு வாரத்துக்கு அப்படி இப்படின்னு தான் கொஞ்சம் அட்ஜஸ் பண்ணி இருந்தோம் இந்த செய்தி இதுக்கு வந்து யாருமே எங்களுக்கு வந்து ஹெல்ப் எதுவும் பெரிசா பண்ண கிடையாது நாங்களே தான் வந்து இருந்தோம்